க்ளிக் செய்யப்பட்ட என்னோடய பழைய புகைப்படங்கள் எல்லாமே என் கிட்ட இருக்குது ஹாட் காப்பியும் இருக்குது பழைய புகைப்படங்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நிறையா பழமையான விஷயங்கள் இருக்கும் சொல்லப்போனால் நிறையா கட்டிடங்கள் இருக்கும் பழங்காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் இருக்கும் இந்தமாதிரி இடத்துக்கலான் போய் புகைப்படங்கள் எடுத்திருப்போம் அது எல்லாமே இப்போ வந்துட்டு இந்த காலத்தில் அதிகமாக கிடையவே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த காலத்தில் ஃபுல்லாக பசுமையாக இருந்துச்சு அப்போல்லாம் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியெலாம் நான் ரொம்ப வருஷமாவே இந்த ஃபோட்டோக்ராஃபி அப்படிங்கறதுல எனக்கு ஈடுபாடு இருந்திருக்கு அப்போல்லாம் எடுக்கும்போது இருந்த இடங்கள் வந்துட்டு இப்போ இல்லவே இல்லை இப்போ நான் ஒரு இடத்துக்கு புகைப்படம் எடுக்க போகிறன் அப்படின்னா அந்த இடத்துல அப்போ இருந்திருக்கும் ஒரு விஷயோம் ஆனால் இப்போ போய் பார்க்கும்போது அது இருந்திருக்காது கண்டிப்பாக அது வந்துட்டு நான் மிஸ் பண்ணுவேன் பழைய புகைப்படத்தில் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும் ஒரு புகைப்படத்தை பார்த்தாலே ஒரு நினைவுகள் இருக்கும் நம்மளுக்கு ஓகே இது நடந்திருக்கு அப்படிங்கம்போது இப்போது டிஜிட்டலெல்லாம் நம்ம வந்ததுக்கப்புறோம் இன்னும் ஈஸி அக்சஸ் அப்படிங்கறது ஈஸியாக இருக்குது டிஜிட்டல் புகைப்படத்தில் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது நம்மளுக்கு பண் அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டுடிட்ருந்தோம் ரோல்லாம் கேமரா ரோல்லாம் போட்டு எடுத்துகிட்ருப்போம் இந்த காலத்தில் வரும்போது ஒரு பட்டன் அழுத்துன்னா போதும் போட்டோ அப்படிங்கறது எடுத்துரும் புகைப்படம் அப்படிங்கறது எடுத்துரும்